ஹலோ ஆ சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பே உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆமாம்ங்களா என்ன என்ன மாதிரி டேன்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க ஆ அதுக்கப்புறம் அப்படிங்களா ஓகே ஆ இப்போ உங்களுக்கு எந்த டைம் வசதியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இருந்துவிட்டு காலையிலேயும் சொல்லித்தருவோம் ஆஃப்டர்நூன் ஒன் அவர் இல்லை டூ அவர்ஸ் கூட சொல்லித்தருவோம் இப்போது ஈவினிங்கில் வந்து ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வேணும்ங்களா அப்படிங்களா ஓகே ஓகே நாங்கள் ஆஃப்டர்நூன் நீங்கள் எந்த டைம் வருவீங்க சொல்லுங்கள் ஆமாம்ங்களா அப்படியெல்லாம் இல்லைங்க இங்கே ஆஃப்டர்நூன்னா ட்வல் டு ஒன் ஓ க்ளாக் இல்லைன்னா டூ ஓ க்ளாக் டுவல் டு டூ ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் இல்லைன்னா ஒன் டு த்ரீ ஓ க்ளாக் வரைக்கும் நாங்கள் வேணுனா இது பண்ணுறோம் நீங்கள் வேணுனா உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வேணுனா நீங்கள் இது பண்ணிக்கலாம் ம் ஓகே ஓகே ஃபீஸ்ஸுன்னா இப்போது வீக்லி ஒன்வைஸ் வீக் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே இல்லை மன்த்லி ஒன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஓகே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் ஒன் மன்த் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா மன்த்லி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் இல்லை ஒன் வீக்கே போதும் இல்லை டூ மன்த் அந்தமாதிரி இருந்தீன்னா மா அப்போ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரிக்கேத்த மாதிரி மன்த்லி ஃபைவ் தௌசண்ட் மன் நெக்ஸ்ட் மன்த்து இன்னொரு மன்த்து நீங்கள் இந்த மன்த் வரலன்னா இன்னொரு மன்த்தும் எக்ஸ்ட்டா சேர்த்தி வந்தீங்கன்னா அந்த மன்த்தும் செப்பரேட்டா நாங்கள் பைவ் தௌசண்ட் வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லைல்ல ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் உங்களுடையது தான் நாங்கள் இந்தமாதிரி போடணுன்னு சொல்வோம் பட் ட்ரெஸ்ஸிங் அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நீங்கள் தான் எடுத்துக்கணும் நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு மட்டும் தான் நாங்கள் ஃபீஸ் வந்து கேக்கிறோம் அதனால நீங்கள் தான் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பே பண்ணணும் எல்லாமே உங்களுடைய இதுதான் பட் என்ன மாதிரி பண்ணணும்ன்னு மட்டும் நாங்கள் சொல்வோம் ஓகேங்களா ஓகே ஓகே ஆ ஓகே அப்படிதான் வாங்க உங்களோடய விருப்பம் ஆ ஓகே தேங்க்யூ